எங்கள் பேம்லி சொல்லணும்னா எங்கள் ஃபேம்லி பெரிய ஃபேம்லி நாங்கள் ஆறு பேர் அம்மா அப்பாவுக்கு ஆறு பேர் நாங்கள் வந்து குஜராத்தில் தான் பிறந்து வளர்ந்தோம் குஜராத்தில் வந்து அவங்க கவுர்மெண்ட்டு வேலை ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தாங்க அப்போது வந்து தங்குறதுக்கு வீடு வாசல் கூட எதுவும் இல்லை எங்கேல்லாம் வேலைக்கு போனாங்களோ அங்கேல்லாம் எங்களை கூட்டிட்டு போகணும் கூட்டிட்டு போகிறது அங்கே அங்கே டென்ட்டு போட்டு தங்கி இருக்கணும் தலையில் வந்து பாண்டலு மமுட்டி கடப்பாரை இப்படின்ட்டு தலைலேயும் கொஞ்சம் சுமந்துக்கிணும் எங்களையும் சின்ன வயிசுலேந்து சின்ன பிள்ளையா இருப்போம் அப்போது வந்து இடுப்பில் எங்களை சுமந்துப்பாங்க யானை மாதிரி கட்டி இடுப்பில் வைச்சிக்குவாங்க அவங்க சொன்னது இது தான் நம்மளுக்கு அதனால் சின்ன பிள்ள தெரியாது அது சொன்னதெல்லாம் இப்போ எல்லோரும் அதை சொல்கிறோம் கஷ்டப்பட்டு தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை வளர்த்தாங்க ஒரு ஒரு பிள்ளைங்களையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இது படிக்கிற வயசு வந்து எனக்கு படிக்க படிப்புனா ரொம்ப பிடிக்கும் படிக்கின்ற எண்ணம் வந்த பிறகு ஊரில் வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து விட்டுட்டு போனாங்க படிக்கணுன் சொல்லிட்டு விட்டுட்டு போனதையும் எங்கள் படிப்புகளில் வந்து ரொம்ப ஆர்வம் எனக்கு ஆனால் படிக்க சொல்லி எங்கள் சித்தப்பா பையன் வந்து விடல படிச்சுட்டு இருந்தேனா புக்கு கிழித்து போட்டுருவான் டிரெஸ்ஸை கிழித்து போட்டுருவான் இது தான் அவ்வளோ குறும்பு பண்ணுவான் அவன் படிக்கி விட மாட்டான் அந்த சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன் நான் படிக்கணுன்ட்டு நம்ப அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க இங்கே வந்து விட்டுட்டு போன கொள்ளைக்கு இப்படி இந்த பையன் இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பறம் படிச்சுட்டு வந்தால் சாரு கிட்டே அங்க வீட்டு ஸ்கூலுக்கு போனோம்னா அங்கே வர சார் அடிப்பாங்க ஏன் லேட்டாக வர புக் இல்லை ஸ்லேட் இல்லை அப்டின்னு சொல்லிட்டு தெனையும் லேட்டாக வர்றேன் சொல்லிட்டு என்னை அடிப்பாங்க திட்டுவாங்க சேரி பரவாயில்ல நம்ம எப்படியோ படிக்கணுன்ற முயற்சியில் எது செஞ்சாலும் நம்ம தாங்கிக்கிணும் அந்த சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டத்த தாங்கிக்கிட்டேன் சித்தப்பா சித்தி காட்டில் வயலில் வேலை பார்ப்பாங்க அந்த டைமுக்கு சாப்பாடு வரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போணுன்னு சொல்வாங்க சாப்பாடு கொண்டு கொண்டு போய் அங்கே காட்டுலேயும் கொடுத்துட்டு வந்து வீட்லேயும் வந்து படிச்சிட்டுருந்தேன் படிப்பேன் அப்ப ஸ்கூலுக்கு போய் லேட்டாக வந்து இதுமாரி சாரு கிட்டயே அடி வாங்க திட்டுவாங்குறது இதையே ஒரு வழக்கமாக இருக்குது நான் வந்து எங்க வீட்டில் வந்து மூணாவது பொண்ணு அப்றம் அப்பா அம்மா கிட்டே வருஷத்துக்கு ஒரு டைம் அப்பா அம்மா ஊருக்கு வருவாங்க ஊருக்கு வந்தோடனே அம்மாம்படிலாம் வீட்டில் இங்கே நடத்துகிறாங்க எப்படிம்மா நான் படிக்கிறது அப்படின்னு அப்பா அம்மாட்ட சொன்னேன் அப்பா அம்மா சரி படிக்கிலைனாலும் பரவாயில்ல வா பிள்ளை எவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ கஷ்டத்த அனுபவிக்குதே அப்டின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய்ட்டாங்க குஜராத்துக்கு அங்கே பக்கத்தில் ஒரு சார்ருந்தாரு அந்த சாரு மூலிமா சின்ன சின்ன புக்கு பாடங்கள் அஞ்சாவது அப்படி புக்கு ரெண்டாவது மூணாவது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பக்கத்தில் ஒரு சாரு இருந்ததால எங்களுக்கு படித்து கொடுத்ததெல்லாம் அந்த படிப்பை கொஞ்சம் கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன் இங்கிலிஷ் படிப்பேன் அப்றம் தமிழும் படிப்பேன் படிப்பில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் படிக்கணுனா ரொம்ப இஷ்டம் நல்லா கஷ்டப்பட்டு படித்தேன் படித்து ஒரு பெரிய ஆளாக ஆன பிறகு அப்றம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல ஆண் ஒன்று பெண் ஒன்று எனக்கு கல்யாணம் பண்ணிக் கொடுத்த இடத்துல குடும்பம் பெரிய குடும்பம் அங்கே வந்து எங்கள் வீட்டுக்கார் கூட அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அந்த ஃபேம்லியில் வந்து நல்லா வெறகடுப்புலேயே சமைக்கணும் எல்லா செய்யணும் சாணி அல்லணும் மாடு ஆடு காட்டுக்கு போகணும் இது மாரி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் நான் கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி ரெண்டு பசங்களை பெத்துட்டு படிக்க வெச்சிடுறேன் சொல்லிட்டு ஊரில் கிராமத்தில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் வெளியில் போயிட்டார் இன்று வரைக்கும் வெளியில் தான் இருக்கிறாரு அப்போது அப்போது வருவார் போவார் என் பெண்ணும் அந்த கஷ்டத்துலேயும் நல்லா படிக்க வைச்சி அவ பெரிய பொண்ணாக ஆகி படிக்க வைச்சி கல்யாணம் பண்ணியும் பண்ணிக் கொடுத்துட்டேன் அவள் கல்யாணம் பண்ண இடத்துல அவளும் நல்லா இருக்கா பையன் படிச்சுட்டு அவன் சென்னையில் இருக்கான் அவனும் இப்போ வேலை பாக்கிறான் நாங்கள் ஆறு பேர்த்துல நான் தான் மூணாவது பொண்ணு நாலாவது பொண்ணு உள்ளூர்லேயே கட்டிக்கிட்டாள் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லாயிருக்கா ரெண்டு பசங்கன்னு சொன்னேன் இல்லையா பசங்கள் வந்து படிக்க வைச்சிருந்தாலும் ஒருத்தங்க வந்து பெரிய அண்ணா வந்து பெரிய அண்ணன் கல்யாணம் பண்ணி நாலு பொண்ணுங்கள் நாலு பொண்ணுங்கள் கடை வைச்சிருக்காரு சின்ன அண்ணா வந்து படிச்சுட்டு அவரு இப்போது ஒரு அரசியலில் ஏதோ திமுக அரசியலில் ஏதோ இருக்கார் போல அதான் அவரும் ரொம்ப நல்லாயிருக்காரு அவங்க குடும்பத்தோடு அவங்களும் நல்லாயிருக்காங்க நாங்களும் நல்லாயிருக்கறோம் இப்போது வந்து எந்த கஷ்டமும் இல்லை இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம்